ஹலோ ஸ்விகிங்களா நாங்கள் ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி வந்துட்டு ஃபுட் ஆட்ரு பண்ணி இருந்தோங்க அண்ணா இந்த டிஎன் பாளையத்துக்கு முன்னாடிங்க ஆமாங்க இப்போது கேஸ் ஆன் டெலிவரி பேமெண்ட் இருக்குதுங்களாண்ணா அப்படிங்களா இல்லை நான் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு ஆட்ரு பண்ணிணோம் சரி அப்போது வந்துட்டு அப்போது வேணாங்க அண்ணா ஃபுட்டு வேணாம் கேன்சல் பண்ணிடுறோம் ஆடரை சரி நெஸ்ட் டைமில் இருந்து வந்துட்டு கொஞ்சம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அண்ணா அப்படி பண்ணிங்கன்னால் ரெகுலராக கொஞ்சம் வாங்குகிற மாதிரி பார்த்துப்போம் உங்கள் கிட்டேயே சரிங்க தேங்க்யூங்க